எனக்கும் ரொம்ப பிடிச்ச பேர்ட்ஸ் வாட்ச்சிங் ப்ளேஸ்னால் வந்துட்டு வேடந்தாங்கல் அங்கே நிறைய இருக்கும் நிறைய பேர்ட்ஸ் வந்து நிறைய இருக்கும் அது போக ஊட்டியில வந்து நிறைய ப்ளேஸ்ல வந்து நான் நிறைய இது பார்த்துருக்கேன் ஆம் பொட்டானிக்கல் கார்டன் சிம்ஸ் பார்க்கு அப்புறோம் மசனகுடி இந்த ப்ளேஸ்லயெலாம் வந்து நிறைய பேர்ட்ஸ் வந்து நான் நிறையவே பார்த்துருக்கேன் இங்கே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ஸான பேர்ட்ஸ் வந்து இருக்கும் ஸோ ஒன்றும் ஒன்றும் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதை பார்க்கும்போது பார்த்துட்டே இருக்கலான்ற அளவுக்கு இருக்கும் ஸோ வந்து ஒவ்வொரு ப்ளேஸ் போகும்போதும் ஒவ்வொரு இடத்துல இருக்க பேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் நிறையவே இருக்கும் ஸோ வந்து அதை கவனிக்கும் போது நிறைய அதோடய ஆக்ட்டிவிட்டீஸ் அதோடய சேட்டை பண்ணுறது இதெல்லாம் வந்து வேறு லெவல்ல இருக்கும் அதோடய சௌண்ட் சௌண்ட் எஃபெக்ட்ஸ்ஸு அப்புறோம் அது வந்து சாப்புடுற விதம் அதெல்லாம் பார்க்கும்போது செமையாக இருக்கும் ஸோ நான் சொன்ன ப்ளேஸ்ல எல்லாருமே வந்துட்டு நிறைய நிறைய பேர்ட்ஸ் இருக்கும் நான் ரெண்டு மூணு வாட்டி போயிருக்கோம் ஸோ வந்து ஆம் இப்போது பேரட் எடுத்துக்கிட்டாலே வந்து பேரட்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ஸு அதோடு சவுண்ட்ஸ்ஸு வேறு வேறு மாதிரி இருக்கும் அப்புறோம் நம்ம மேலே வந்து உக்காறது அதுங்கள் பண்ணுற இது இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆக்ச்சுலாக வந்து அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய பேர்ட்ஸ் இருக்கும் வேறு வேறு மாதிரி அவங்களெல்லாம் பார்க்க வேறு லெவல்ல இருக்கும்